பத்தொம்பது எட்டு ஆயிரத் தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டு நாலு நாலு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ரெண்டு இருபது மூணு ஆயிரத் தொள்ளாயிரத்து அறுபத்தி அஞ்சு அஞ்சு நாலு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறு பதினஞ்சு பத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்று